ஹலோ சார் என் பென்சன் பணம் இருபது பெர்சன்டேஜு தான் வருது ஒரு எழுவது பெர்சன்டேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கும் பேரன் பேத்திகள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது பிற்காலத்தில் எனக்கு உதவும் இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும் அந்த பி ஆர் என்னோடய பிஆர்ஏஎன் நம்பர் வந்து ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது தான் என் பிஆர்ஏஎன் நம்பர் இதெல்லாம் வெச்சி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கையை முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் எனக்கு இந்த இதை ஏற்றி கொடுக்கற பென்ஷனை ஏற்றிக் கொடுங்க இருபது பர்சன்டேஜ் பிடிக்கிறீங்க முடிஞ்சளவு ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் ஏன்னா பிற்காலத்தில் நானும் என் குடும்பம் குட்டின்னு பாக்கணும் ஒரு எழுபது பர்சன்டேஜுன்னா எனக்குக் கொஞ்சம் கட்டுப்படியாகிற மாரி இருக்கும் சரி அவ்வளோ தான் சார் தேங்க்யூ சார்